ஹலோ சார் ஆ சொல்லுங்க சார்

சார் இதை இது சார் நான் இப்போ ஒரு டூ ஆர் டூ ஆர் த்ரீ மந்த்துங்க சார் சார் நான் திருச்சிங்க சார் ஆ ஆ இல்லைங்க சார் இது இப்போ இப்போ தாங்க சார் ஒரு டூ டூ ஆர் த்ரீ மந்த்தாங்க சார் ஒழுங்காக பார்த்துட்ருக்கேன் இதுக்கு முன்னாடி வேறு சார்

ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஆ ஓகேங்க சார் ஆ ஓகேங்க சார் ஆ ஓகேங்க சார்

ஓகேங்க சார் அந்த ஷூ ஷூவெல்லாம் கொஞ்சம் நல்லா ஒரு ஒர்த்துதாங்க சார் ஆ ஓகேங்க சார் ஓகேங்க சார்

சார் இது இந்த இதுக்கு நான் புதுசாக புதுசுதாங்க சார் இந்த சர்வீஸுக்கு அதனால் ஆமாங்க சார் அதாங்க சார் ஓகேங்க சார்

ஓகேங்க சார் ஓகேங்க சார் அது ஆனால் சேஃப்டி தாங்க சேஃப்டியாக தாங்க சார் போட்டு தாங்க சார் பண்ணுறது ஆமாங்க சார் ஆ ஆ ஓகேங்க சார் ஓகேங்க சார் அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க சார் ஆ ஓகேங்க சார் அதலாம் கரெக்டாக பார்த்துக்குவேன் சார் ஆ ஓகேங்க சார் ஆமாங்க சார் இப்போ புதுசாக தாங்க சார் வந்து பண்ணிட்டுருக்கேன் இதில் சார் திருச்சிக்கு முன்னாடி இது இங்கே லோக்கலில் தாங்க சார் எலக்ட்ரிஷியன் வேலை அதை மாதிரி பார்த்துட்ருந்தேன் சார் ஆமாங்க சார் ஆ ஓகேங்க சார் ஆ ஓகேங்க சார் தேங்க் யூ சார் ஆ ஆ ஓகேங்க சார்